நாங்கள் வேலை செய்கிற இடத்துல சண்டை சச்சரவுகள் எப்படி வந்து சமாளிப்போம்னால் ஃபஸ்ட்டு சண்ட சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பையுமே ரொம்பவே குறச்சிருவோம் எங்க போனாலும் ஃப்ரெண்ட்லியாக இ ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்ருப்போம் யாருமே சண்டை போடுகிற அளவுக்குலாம் ஏதும் இருந்தது இல்லை அப்படி சண்டை சச்சரவுகள் வந்துட்டாலும் அதை குறக்கிறதுக்கு யாரு மீது தவறு இருக்கோ அவங்க போய் அந்த தவறை உணர்ந்து ஒத்துக்குவாங்கள் அதனால் சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் எங்கள் கிட்ட வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது நாங்கள் மோ மோஸ்ட்லி சண்டை சச்சரவுகளே இல்லாத தான் ஜா ஜாலியாக தான் இருப்போம் அதிலையும் சண்டை சச்சரவுகள்னு வந்தாலும் அதை நாங்களே உணர்ந்து அதை போய் மீண்டும் அவங்கள்ட்டே பேசிடுவோம் சிக்கலான சூழ்நிலைன்னு பார்த்திங்கன்னா ரீசண்ட்டாக இருக்கிறது சிக்கலா சிக்கலான சூழ்நிலை ஒரு லாஸ்ட் டைம் ஒருத்தவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்போ வந்தது தான் ஒரு சிக்கலான சூழ்நிலை அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆக்சிடண்ட் ஆச்சு ஒரு லாரி ரிவர்ஸ்ல வந்து இடிச்சிட்டாங்கள் ஸோ அதனால அவங்க கால்ல இருக்கிற தசைகள் அனைத்தும் சிதஞ்சி போய்டுச்சு அதுலேருந்து அவங்கள காப்பத்துகிறதுக்கு கொசரம் அங்கே இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனது தான் ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்க ஆக்சிடண்ட் நடந்த இடத்துக்குமே கிட்டத்திட்ட முப்பத்தி அஞ்சு கிலோ மீட்ரு தூரம் இருக்கும் அதனால் அந்த ஒரு சுச்சிவேஷன் மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு கிரிட்டிக்களாக இருந்துச்சு சிக்கலாக இருந்துச்சு மற்றபடி சிக்கலான சூழ்நிலைகள்னு பார்த்தா அந்த ஒரு இது தான் சொல்லலாம் அதிலையும் அவங்களுக்கு பிளட் வந்து இங்கேருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் என்பது கொஞ்சம் லாங்காவே இருந்தது மாவட்டத்தோட மைய பகுதியில இருந்ததனால எங்களுக்கும் அது கொஞ்சம் சாலை போக்குவரத்து நெரிசல் இதெல்லாம் இருந்ததனால கொஞ்சம் சிரமமாக இருந்தது அது வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு மாவட்டத்தில் ஒரு எடத்தில் மட்டும் பெரிய பொது சுகாதார மருத்துவமனை வைக்கிறதோட ஒரு மாவட்டத்துக்கு மூன்று பக் மூன்று அல்லது நான்கு மருத்துவமனைகள் வச்சால் நல்லா இருக்கும் இன்னும் பல விபத்துக்களை இந்த மாரி தடுக்கவும் செய்யணும் இந்த மாரி விபத்து ஏற்பட்டாலும் அருகிலே உடனே ஒரு பெரிய மருத்துவமனை இருந்தால் உரிய சிகிச்சை பெறுறதுக்கும் சரியான கால நேரத்தில் கொண்டு சேர்க்கவும் முடியும் ஸோ அதுதான் தான் நாங்கள் சந்திச்ச சிக்கலான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது